கோவிட் நைன்டி அப்போ அந்த தொற்றுநோய் பரவும்போது எங்க கிராமங்களில் எல்லோரையும் தனிமைப்படுத்தி வைச்சிருந்தாங்க வீட்டை விட்டு யாரையும் வெளியே வராமல் எல்லோரையும் தனிமைப்படுத்தி வைச்சிருந்தாங்க எங்கள் இதிலையும் நிறைய பேர் பாதிக்கவும்பட்டாங்க இதில் நிறையா பேர் இறந்தும் போயிருக்காங்க அதனால நாங்கள் தடுக்கிறதுக்காக எங்கள் வீடுகளில் நாங்கள் அந்த வேப்பெண்ணய் வேப்ப கஷாயம் தெ தெளிச்சுகிட்டு கஷாயம் குடிச்சுட்டு சுடு தண்ணியை குடிச்சுட்டு அப்படியும் இருந்தோம் ஆனால் கோவிட் நைன்ட்டிப்போது காய்கறி வாங்கமுடில வெளியே போகமுல்ல சாப்பாடு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சி வெளியே நம்ப வீட்டுக்கு பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சி அதனால் எங்களை எல்லோரையும் தனிமைப்படுத்தி யாரும் வீட்டை விட்டு வெளில வராமலே பொருளாதாரம் இதுமாரி நாங்கள் வியாபாரம் பண்ணிண்னிருந்தோம் அதையும் வியாபாரமும் நஷ்டத்தில் போயிட்ச்சு காய்கறி வாங்கமுடில எதுவும் பண்ணவும் முடில்ல எல்லோரும் ரொம்ப அவதி தான் பட்டிருந்தாங்க ஆனால் கவுர்மெண்டு எங்களாருக்கும் எங்களுக்கும் அவங்களா அவுங்களால் ஈன்ற உதவிகளையும் செய்து கொண்டுதான் இருந்தாங்க